இப்போ ரீசண்டாக ஒரு பேஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்குனேன் ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தோனா வெஸ்ட்டிஜ் கம்பெனிருக்கிற அசூர் பேஸ்ட்டு ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தோனா யூஸ் பண்றதுக்கு சூப்பராக இருக்குது க்வாண்டிட்டி அதிகமாக இருக்கும் வெய்ட்டாருக்கும் ப அதுமட்டுலாமல் அந்த பேஸ்ட் போட்டு நம் விலக்னத்துக்கு அப்றம் நம் வாய் வந்து பார்த்தோனா ஒரு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியாருக்குது அதாவது அந்த டொண்டி ஃபோர் அவர்சுமே அந்த வாய்லருந்து வரக்கூடிய வாஸ்த்தை ஸ்டாப் பண்ணிடுது அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும் அதிகமாக வரும் இப்போது ஒரு பாக்கிட் நான் வாங்கினது ஒன் மன்த்துக்கு எங் ஃபேமிலி எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டுலாமல் இந்த இவுரு வந்து வீக்கமாயிருந்தது சொத்தபல்லிருந்தது எல்லாமே அது சரியாய்டுச்சு அப்பறம் பல் வந்து மஞ்ச கறையா இருந்தது எல்லாமே அது ரெடி பண்ணிடுச்சு